சில துணி தைக்கும் போது ஏன் தையல் நிற்கில தையல் இது பண்ணுறேன்னு கேட்கறீங்கன்னாக்கா சில்கில் வந்து மேக்ஸிமோம் லைனிங் கொடுத்தா தான் தையல் நிற்கும் இல்லேன்னா தையல் நிற்காது எப்போவுமே தையல் நிற்கக்கூடிய துணினால் லைனிங் கொடுக்கணும் காட்டன் துணினால் அது சு லைனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க தேவைல்ல காட்டனில் வந்து உங்களுக்கு தையல் நிற்க தான் செய்யும் இதில் சில்க்கில் வந்து தையல் நிற்காது ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு டைலரு பவர் மிஷின்லாம் போட்டோன்னா எதுக்கும் சில்குன்னால் லைனிங் கொடுத்தா தான் வண்டி அந்த துணி இது செட்டாகும் மற்றபடி அது வந்து தையல் கண்டிப்பாக பிரிய தான் செய்யும் நூலும் அதே மாதிரி காட்டன் நூல் போட்டால் பிரியாது சில்க்கு நூல் போட்டமுன்னால் கண்டிப்பாக பட்டுன்னு அறுத்துக்க தான் செய்யும் அதனால் வேண்டி உங்களுக்கு தையல் நிற்க காரணம் என்னென்னால் இது தான் காட்டன் துணியில் தலைய தையல் நிற்கும் சில்க்கில் வந்து அதிகம் லைனிங் கொடுத்தா தான் அது காட்டனும் அதும் மிஸ்ஸிங்கு காட்டன் தான் வரும் அதனால் உங்களுக்கு அதுக்கு தையல் இதாகும் அது சில்க்கில் வந்து கண்டிப்பாக தையல் போக தான் செய்யும்